எனக்கு தெரிந்த சில்லறை மற்றும் மொத்த விற்பனைனு பார்த்திங்க அப்படின்னா இப்போ துணி கடை இருக்குது மளிகை கடை இருக்குது ஃபர்னீச்சர்ஸ் இருக்குது ஷோரூம்ஸ் டிவி ஷோரூம்ஸ் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து மொத்த விற்பனைகளையும் இருக்க வச்சுருக்குறாங்க சில்லறை விற்பனைகளையும் வச்சுருக்குறாங்க கடந்த இப்போ கொரோனாக்கும் கொரோனாக்கு அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லா காய்கறி பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்கள் இதனுடைய விலை எல்லா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஏன்னால் அது உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் பார்த்திங்கன்னா அந்த பொருள் விலையேற்றத்தால தான் காய்கறி பொருளோடய விலைகள் வந்து அதிகமாகிருக்குது ஆன்லைன் ஷாப்பிங்கை பற்றி என்ன திங்க் பண்ணுறோம் அப்படின்னா ஹான்லைன் ஷாப்பிங் ஆஃப்லைன் ஷாப்பிங் நம்ம வந்து நேரடியாக ஒரு க மளிகை ஒரு மளிகை கடைலியோ ஒரு துணி கடையில் போய்விட்டு பொ பொருளை வாங்கும்போது நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வாங்குகிறோம் அது எக்ஸ்பிரி டேட் பார்க்குறோம் இப்போ து எக்ஸாம் துணி கடைக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு பிடிச்சமான கலரில் ட்ரஸ் இருக்குதா என்ன டிசைனில் இருக்குது என்ன மாடலில் இருக்குது நம்மளுக்கு அந்த சைஸ் கரெக்ட்டாக இருக்குதா இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அந்த துணியை நம்ம வாங்கிப் பார்க்குறோம் ரிகர்சல் த ட்ரையல் ரூமில் போய்விட்டு நம்ம போட்டுப் பார்க்குறோம் நம்மளுக்கு இது கரெக்ட்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம் இதலாம் இதே வந்து நம்ம ஆஃப்லைனில் ஆன்லைனில் வாங்குகிறோம் அப்படின்னா ஆன்லைனில் வாங்கும்போது அத வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்க முடியாது அவங்க வந்து ஃப்ளாஷ்லைட் போட்டு அந்த அந்த தொ ஒரு ட்ரஸ்ஸை வந்து காமிச்சிருப்பாங்க பார்த்தா பளிச்சுன்னு தெரியும் ஆனால் நம்ம இது அந்த பொருளை நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கும்போது நம்மளுக்கு நம்ம எதிர்பார்த்த கலரில் அது இருக்காது நம்ம ஒரு டார்க்காக போட்டிருப்போம் லைட்டாக கூட லைட்டாக இருக்கிறது டார்க்காக இருக்கும் இது மாதிரியான ப்ராப் ப்ராப்ளம்லாம் இருக்குது ஆஃபர் அதிகமாக கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க விலையை விலை விலையை பற்றி நாம் பார்க்கக்கூடாது நம்மளுக்கு அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த துணி சப்போஸ் அதில் எதும் சின்னோண்டு டேமேஜ் இருக்கும் அது அது அது பார்க்காம கூட நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருக்கும் இல்லாட்டினால் நம்ம ரிசிவிங் ரிசிவிங் டேட் வந்து நம்ப ஒரு டேட் கொடுத்துருப்பான் ஆனால் வந் பொருள் வரது பார்த்திங்கன்னா அது ஒரு ரெண்டு நாள் கழித்து கூட வரும் நம்ம தேவை சரியான நேரத்துக்கு அந்த பொருள் கிடைக்காம கூட இருக்கலாம் இது மாதிரி தான் ஆஃப்லைனுக்கும் ஆஃப் ஆன்லைன் ஷாப்பிங்கை பற்றி நம்ம நினைக்கிறோம்